கல்வித்துறைக்கு வந்து தொழில்நுட்பம் வந்து இப்ப ரொம்ப உதவியாக இருக்குது அதுவும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லோருமே வந்து தொழில்நுட்பங்கள்லாம் நிறையா யூஸ் பண்ணுறாங்க கொரோனாவிலலாம் வந்து ஆன்லைன் வகுப்புகள் வந்து ரொம்ப யூஸாக இருந்துச்சி அதில் வந்து நம்மளுக்கு இந்த தொழில்நுட்பங்கள்ல வந்து உபயோவிக்கிறதும் ரொம்ப சுலபமாக இருந்ததினால தொழில்நுட்பங்கள் கல்வித்துறையில் வந்து ரொம்ப ஒரு அதிகப்படியான ரோல் ப்ளே பண்ணுது யூடியூப் இப்போ டென்த்து டுவெல்த்து படிக்கிறவங்க எல்லோருமே வந்து யூடியூப் வீடியோ நெட்டில் வந்து ஏதாவது புக்கு கொஸ்டின் அதுமாதிரி கேள்வி அதலாம் வந்து தேடுறதுக்கு வந்து தொழில்நுட்பங்கள் நிறையாவே யூஸ் ஆகுது இப்போது ஏதாவது வந்து கல்லூரிலேயோ வகுப்பிலையோ வந்து அட்மிஷன் போடுறதுக்கு வந்து தொழில்நுட்பங்கள் நிறையாவே யூஸ் ஆகுது நம்ம நேரில் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை எங்கே இருந்து வேணுனாலும் எப்புடி வேணாலும் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் நம்ம வந்து அது நல்ல பள்ளியா நல்ல கல்லூரியா அப்டிங்கிறத நம்ம கையிலேயே வந்து இப்போ இருக்குது நம்ம எங்கே வேணுனாலும் வந்து தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக நம்மளுக்கு வந்து தேடுறதுக்கு அதை பற்றி பார்க்கறத்துக்கு நமக்கு எது வேணுமோ அதை பற்றி பார்க்குறத்துக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் கல்விக்குன்னு பார்த்தோம்னா படிக்கிற மாணவர்கள்களுக்கு வந்து ரொம்ப பயன்படுது ஒரு படிக்கிற மாணவருக்கு வந்து என்னெல்லாம் வேணும் ஏதாவது டவுட் இருந்தால் பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து நெட் வந்து கையிலேயே இருக்குது அதில் வந்து ஏதாவது கொஸின் தேடிக்கலாம் இல்லை பதில் வேணும்னா பதில் பார்த்துக்கலாம் அந்தமாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து தொழில்நுட்பங்கள் வந்து நிறையவே உதவி உதவுகின்றது அதுவும் இல்லாமல் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம நேரில் போய் படிக்கிறதுக்கு வந்து கஷ்டம் அப்புடின்னா வந்து இப்போது வந்து ஆன்லைனிலேயே வந்து நம்ம நிறைய கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆன்லைனில் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தே எல்லாத்தையுமே வந்து படிச்சுக்கலாம் அந்த மதிப்பு நிறையா வந்துடுச்சு அதனால கல்வித்துறையில் வந்து தொழில்நுட்பம் வந்து ரொம்ப ஒரு அதிகப்படியான ரோல் ப்ளே பண்ணுது யூடியூப்லேயுமே வந்து நிறைய பாடங்கள் வந்திருக்கு நிறைய பேர் லெஸன் எடுக்கிறாங்க அதனால மாணவர்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சின்ன பிள்ளைகள்ல இருந்து முதியவர்கள் படிக்கிறவங்க கல்லூரி போறவங்க எல்லோருமே வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப அரிய வகையான ஒரு தொழில்நுட்பங்கள்லாம் இப்போ நிறையா வந்துடுச்சு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஸர்ச் பண்ணுறத்துக்கு ஆன்ஸர் கிடைக்கிறத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து இப்போ ஸ்கூலுக்கு போய் நேராக போய் அட்மிஷன் போடணும்னு அவசியம் இல்லை ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ நான் வந்து ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போடணும் நான் வந்து ஒரு வெளிநாட்டுலயோ இல்லை வெளி ஊர்லேயோ இருக்கேன் அப்படின்னா நான் வந்து என் கையில் வந்து ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா போதும் அதுலேருந்து நான் வந்து நான் எடுத்து அதுலேருந்தே நான் டைரெக்டா இங்கேயிருந்து ஒரு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டுக்கலாம் அந்தமாதிரி இப்போ கல்வித்துறையில் வந்து தொழில்நுட்பம் வந்து ரொம்ப யூஸாக இருக்குது பிள்ளைகளுக்கும் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது நம்ம வந்து இப்போ லைப்ரரி வந்து ஆக்சுவலாக புக் படிக்கிறத்துக்கு தான் இப்போ அதுவுமே வந்து ஃபோனில் வந்துடுச்சு ஃபோன்லேயே வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம் நம்ம ஃபோன்லேயே வந்து புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து நிறைய கோர்ஸஸ் படிக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ் ஆகுது யூடியூப்லலாம் வந்து நிறையா பேர் நிறையா க்ளாஸ் எடுக்கிறாங்க டென்த்து டுவெல்த்துக்குன்னு மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைகள்ல இருந்து வந்து யூடியூப்பில் வந்து க்ளாஸ் காம்மிக்கிது எப்படி அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேஜி பிள்ளைங்களுக்கு கூட ஏ பி சி டி அதெல்லாம் சொல்லித்தர மாதிரி தான் இருக்குது அதனால் கல்வித்துறையில் வந்து தொழில்நுட்பம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது